தொலைக்காட்சியில் மக்களுக்கு தேவையான அன்றாட நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல அதில் நம்பளுக்கு நல்ல நம்பளுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை நாம்பள் அரசியல் சினிமா கதைகள் போன்றவற்றை நம்மளுக்கு பிடித்தமான நம் பயன்படுத்துகிறோம் அதை அதை அவங்கவுங்களுக்கு தொடர் போன்றவற்றை இருக்கும்பொழுது அவங்கவுங்களுடைய காட்சிகளும் மாறும் ஏன் ஏன் என்றால் தொடர் டெய்லி அரசியல் நிலவரம் ஆன்மீக நிலவரம் போன்ற வகையில் அன்னன்ன டிவியில் விளம்பரம் செய்கிற அந்த நிகழ்வு வந்து அந்த கருத்துகளை நாம் பார்த்து நாமளுடைய தெரிஞ்சி கொள்ள வேண்டும்